எங்கள் பாட்டி இருக்கிற ஊருங்க கிராமந்தாங்க அங்கே வந்து கிராமத்து இதில் வந்து லைட் வசதி மின்சார வசதியெல்லாம் இருக்காதுங்க தண்ணீர் பிரச்சனை வரும் டிச்சு பிரச்சனயல்லாம் இல்லைங்க தண்ணீர் வந்து பத்து மையிலு தாண்டி வந்துதான் தண்ணீர் எடுத்துகிட்டு போகிறாங்க எங்கள் பாட்டி மின்சாரம் இல்லாமல் எங்கள் பாட்டி வந்து இந்த விளக்கு இருக்குல்லேங்க புனல் விளக்குல வந்துதான் எல்லாமே பண்ணுவாங்க இப்போ கேஸ் வசதி இல்லாமல் அடுப்பில் வந்துதான் சமைப்பாங்க எங்கள் பாட்டி விறகு வச்சு அந்த அடுப்பில்தான் சமைப்பாங்க இந்த கவுர்மெண்ட் வந்து கிராமத்துக்கு மட்டும் ஏதும் பண்றதில்லை இப்போ கிராமப் பகுதியில் குப்பைகள் வந்து சரி கிராமந்தான வீடெல்லாம் அதிகமாக இருக்காது இந்த சிட்டி சைடு இருக்கிறவங்க வந்து கிராமத்தில் ஒரு இடோம் செட் பண்ணிணு அங்கே போய் குப்பையெல்லாம் போடுறாங்க போடறதனால அந்த கிராமத்தில் நாற்றம் உண்டாகுது அந்த நாற்றத்துலேயே பலவித நோய்கள் கொசுக்களெல்லாம் முட்டை இடுறது அதில் நோய்களெல்லாம் வருது அந்த நோய்களெல்லாம் வரும்போது என்ன ஆகுதுன்னால் குழந்தைகள்லாம் கிராமத்தில் குழந்தைங்கள்லாம் மண்ணில் விளையாடுவாங்க மண்ணில் விளையாடுவாங்க அப்படியே போயிட்டு தண்ணீர் எடுத்து குடிப்பாங்க அதில் அந்த கிருமி வந்து எஃபெக்ட் ஆகி அதுங்களுக்கு நோயெல்லாம் வருது இப்போ எப்படி சொல்வது இப்போ கிராமத்தில் வந்து எதுவுமே கடித்தா பண்ணா நாய் கடி அந்த மாதிரிலாம் வரணும்னா டவுனில் வந்துதான் காட்டுறாங்க இப்போ கிராமத்துகாரர்கன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கற ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாக இருக்குங்க இதே சிட்டி சைடுனால் அவங்க நிறைய பணக்காரங்களாக இருப்பாங்க அவங்க நல்லா செலவு பண்ணுவாங்கனு அவங்கள விழுந்து விழுந்து நல்லா கவனிக்கிறாங்கங்க இந்த கிராம சைடு இருக்கவங்களை கொஞ்சம் கூட மதிக்கிறதில்லை அப்புறோம் கிராமத்தில் வந்து ஆஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது மருத்துமனை எதுவுமே இருக்கா இல்லாததுனால சிட்டி சைட் வந்ததனால இவங்களுக்கு இதுவும் ஒரு பிரச்சனையாறது அப்போ அங்கங்கே ஃபேக்ட்ரி கட்டுறோன்னு சொல்லிட்டு இடத்த வாங்கிடுவாங்க குழி பறிச்சு வச்சுட்டு அவங்க பாடு போயிடுவாங்க போனதுக்கப்பறோம் அந்த குழியில் வந்து இப்போ மழை வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த தண்ணீர் வந்து அந்த குழியில் இறங்குது குழியில் இறங்கி குழியில் ஃபுல்லாக தண்ணீர் ரொம்பி அப்போது இந்த கொசுக்களெல்லாம் முட்டை இட்டு நிறைய கொசு வருதுங்க அதனால குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் அவங்களுக்கெல்லாம் கடிச்சு அப் அவங்களுக்கு வருது நோய் வருது சிக்கன்குனியா டைஃபாய்டு டெங்கு இந்த மாதிரி நோய் வந்து கிராமத்துக்காரங்கள் வந்து ஆஸ்ப்பிட்டல்லேயேதான் வாழ்க்கையே ஓட்டுறாங்க அப்போ ஸ்கூல் பள்ளி வசதி எல்லாம் கிராமத்தில் இருக்கிறதில்லங்க டவுனில் வந்துதான் ஸ்கூலுக்கு வராங்க இந்தமாதிரி டவுனில் வரவங்கள்லாம் ஹை ரேஞ்சில் வருவாங்க ஸ்கூலுக்கு அப்போது கிராமம் பசங்களெலாம் வந்தால் இது என்ன இப்படி இருக்காங்கனு அந்த கேலி கிண்டல் பசங்களுக்குள்ளே உண்டாகுது அவங்களை கொஞ்சம் மட்டம்தட்டி பேசறது ஹை ரேஞ்ச் பசங்கள் அந்த மாதிரில்லாம் உண்டாகுது அதனால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வருது அதனால் கவர்மெண்ட் ஒரு ஸ்கூல் கட்டி தரதில்லை நிர்வாகம் வந்து எந்த வசதியும் கிராமத்தில் பண்ணி தரதில்லை ஒரு தண்ணிக்கொசரம் பாவம் அந்த மனுஷங்கள் டவுனில் பத்து கிலோ மீட்ரு தள்ளி வந்து எடுத்துகிட்டு போகிற அளவு ஆகுதுங்க மரங்கள் அங்கங்கே காடுகள் மட்டும்தான் இருக்குது காய்கறி ஏதோ ஒன்று அவங்க வீட்லேயே நட்டு வைச்சாதான் இல்லேன்னா அவங்க வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது இப்போது கிராமத்து சைடு வந்து ஒரு நல்ல ஒரு வீடு கட்டி தரலாம் த டிச்சு வசதி போட்டு தரலாம் அப்புறோம் தண்ணீர் வசதிக்கொரு வழி பண்ணலாம் மின்சார வசதிக்கு பண்ணலாம் எல்லாத்துக்கும் அவங்க பண்ணிணா கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு